லாக்டவுன்ல நாங்கள் சமைச்சது அப்படின்னு பார்த்திங்கனா பாரம்பரியமான உணவுகள்லாம் நான் சமைச்சது கிடையாது இந்த பசங்க வீட்டில இருக்கும் போது அவங்க இருபத்தி நாலு மணிநேரமும் வீட்டிலேயே இருந்ததனால புதுசு புதுசாக அவங்களுக்கு ஏதாவது சமைத்து கொடுக்கணும் அதே நேரத்தில் அந்த லாக்டவுன் கொரோனா டைம்ல அவங்களுக்கு அது ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக நல்லா ஆரோக்கியமான உணவு உணவுகளை வந்துட்டு அவங்களுக்கு சமைக்க கற்றுக்கிட்டோம் உதாரணமாக சிறுதானியம் வச்சு நிறைய சமைக்க கற்றுக்கிட்டோம் அப்போ வந்து அப்போ தான் வந்து அதோடய பயன்பாட்டையும் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சிறு தானியத்தோட பயன்களையும் தனித்தனியாக தெரிஞ்சிக்கிட்டு அதை சமைக்கிற முறையும் எப்படி சமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு சமைச் சமைத்தோம் ரெண்டாவது நேரம் அதிகமாக இருந்ததனால எல்லோரும் வீட்டிலருந்து வேலைகளை எல்லாம் பகிர்ந்து செஞ்சதனால விறகு அடுப்பு உபயோகப்படுத்தினோம் வீட்டில வந்து காய்கறி தோட்டம் போட்டோம் இன்னும் நிறைய விதமான ஒரு வேலைகள் எல்லாம் அந்த லாக்டவுன் நேரத்தில் தான் அதாவது சாப்பாடு குறித்து அந்த மாதிரியான வேலைகள் வந்து லாக்டவுன் நேரத்தில் நிறையவே பண்ணோம் இன்னும் சொல்லப்போனால் உடம்பு குறித்து அக்கறை வந்து அந்த லாக்டவுன்ல அதிகமாக இருந்தது இந்தந்த வேலையில் இந்தந்த சாப்பாடு எடுத்துக்கணும் இப்படி நீர் உணவாக எடுத்துக்கணும் இந்த உணவை வந்து மருந்து மாதிரி சாப்பிட்ணும் இந்த உணவை வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டு சமைத்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாக்டவுன் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம உடல்நிலை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்ட ஒரு காலக்கட்டம் அதனால் அந்த காலக்கட்டத்தில் நிறைய ஆரோக்கியமான உணவுகள் மருத்துவ குணமுள்ள உணவுகள் மருத்துவ குணமுள்ள செடிகள் இது எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து அந்த லாக்டவுன் நேரத்தில் தான்